சுற்றுலா என்பது ஒரு ஒரு ஜாலியாக ஒரு பொழுதுபோக்காக இருப்பதுதான் சுற்றுலா சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்தால் அவங்களோட ஜாலியாக இருப்பது ஃபோட்டோக்ராஃப் எடுப்பது அவர்களுக்கு வந்து உணவு கொடுப்பது போக்குவரத்து போக்குவரத்து செலவுகள் அவங்களோட ஜாலியாக இருப்பது தான் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா நம்ம போட்டிங் போவது பீச் போவது இதெல்லாம் சுற்றுலா பயணிகளாக நம்ம செல்கின்றோம் போக்குவரத்து வந்து போக்குவரத்துக்காக நம்ம சொந்தக்காரவங்கள் எல்லாம் சேர்ந்து போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா சுற்றுலா வெ வெள்ளைக்காரர்கள் இருப்பாங்க இப்போது வந்து மெரினா பீச்சில் நிறையா கடைகள் இருக்கும் நிறையா கடைகள் இருக்கும் வேளாங்கண்ணி பீச்சில் நிறையா கடைகள் இருக்கும் குதிரை சவாரி ராட்டினம் நிறையா இருக்கும் நிறையா அந்த சுற்றுலாக்கு செல்வதுதான் நம்மளோட சுற்றுலா பயணிகளின் உணவு உணவுகள் வீட்டிலிருந்து எடுத்து செல்வது ஒரு ஒரு ரேடியோ பேட்டரி ரேடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போவது தான் வானிலை ஆவணங்கள் குடியிருப்பு அங்கே போய் தங்கி இருப்பது தான் குடியிருப்பு குடியிருப்பு என்பது போக்குவரத்து போக்குவரத்து செலவுகள் உணவு செலவுகள் குழந்தைகள் குழந்தைகளை அழைத்துச் செல் செல்லும் அங்கு பொம்மைகள் கார்கள் கு குட்டி குட்டி பொம்மைகள் டெடிபேர்ட் எல்லாமே இருப்பது தான் சுற்றுலா பயணிகள் அந்த ஒரு இடத்தில் வேளாங்கண்ணி பீச் மெரினா பீச் காரைக்கால் பீச் பூங்கா இதெல்லாம் செல்வதுதான் சுற்றுலாவோடய பயணி